ம் ஆமாம்மா பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் இது சரிங்கமா ஜாப் வேகன்ஸி இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுங்ளாம்மா இருங்கம்மா ஒரு டூ மினிட்ஸ் இருங்க நான் ஜாப் வேகன்ஸி இருக்கா என்னென்று பார்த்துட்டு சொல்லுறேன் சரிங்களா ம் சரிங்க

ம்மா சாப் வே ஜாப் வேகன்ஸி வந்து ஒரு மூணு இருக்கு நீங்கள் பாஸ்போர்ட்டு விசா எல்லா வச்சிருக்கீங்ளாம்மா சரிங்கமா சரிங்கமா பாஸ்போர்ட் வந்து நாங்களே ரெடி பண்ணி எல்லா கொடுப்போம் அதுக்கு வந்துவிட்டு செலவு கொஞ்சம் அதிகமாக ஆகும் சரிங்கமா நெக்ஸ்ட்டு வந்துவிட்டு மெடிக்கல் டெஸ்ட் எடுப்போம் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கும் இங்கே நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தாலும் ஓகே இல்லை நாங்களே மெடிக்கல் டெஸ்ட்டு எடுக்குன்னா அதுக்கு தனி அமௌண்ட் ஆகும் எல்லா ஃபெஸ்லிட்டியும் கரெக்டாக இருக்கும்மா உங்களுக்கு என்ன தேவை இப்போ சாப்பாடு பே ரூம்ஸு உங்களுக்கு எல்லா என்னா ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் இது மாதிரி நான் ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு பன்னெண்டு பேர் இதுக்கு முன்னாடி வந்துருக்காங்க போயி இருக்காங்க நாங்கள் அனுப்பி இருக்கோம் துபாயிக்கு உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் பண்ணுறோம் சரிங்களா சரிங்க உங்கள்கிட்ட டிசி மார்க்ஷீட்டு ஓட்டரு ஐடி ஆதார் கார்டு எல்லாம் இருக்குங்களா எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வரீங்களா நாளைக்கு சாட்டர்டே ரெண்டு மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கும்மா ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா என்னான்று பார்த்துட்டு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம் சரிங்களா சரிங்கமா மொபைல் நம்பர் சொல்லுங்கமா டபுள் நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ நைன் டபுள் த்ரீ எயிட்டு ஓகேம்மா நாளைக்கு ரெண்டு மணி வரைக்கும்தான் ஆஃபீஸ் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க சரிங்களா இங்கே வந்துவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டு எத்தனை வேகன்ஸி இருக்கு என்ன டீட்டெயிலு எல்லாம் பார்த்துட்டு போயிவிடுங்க சரிங்களா ம் ஓகேம்மா தேங்க் யூம்மா